ஹலோ ரெ ரெட் டாக்ஸிங்களா நான் நான் ஒரு கார் புக் பண்ணியிருந்தேன் வர்றதுக்கு என்ன லேட்டாகுது டிரைவர் வரலைங்களா சரி அதனால் நான் வேற காரு புக் பண்ணலானு இருக்கேன் நீங்கள் அது கேன்சல் பண்ணுற அப்படி இருந்தால் பண்ணிடுங்க சரிங் சரிங் ஆ